ஓகே டாக்டர் இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம்னா அர்பேணியாவில் வந்து தங்கி ஒரு அஞ்சு அஞ்சரை வருஷம் படிச்சுருக்கீங்க ஸோ உங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுலருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து போயிருக்கீங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் எப்பவுமே ஒரு மாதிரி நார்மலாகதான் இருக்கும் இங்கே ரொம்ப கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சி கேள்விபட்டிருக்கோம் ஸோ கிளைமேட் எப்படி அங்கே உங்களுடைய நண்பர்கள் இந்தியாலேருந்து எந்தெந்த நாட்டுகாரங்கெலாம் படிக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க அங்கே பீசு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் தெளிவாக நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்லேருந்து போனதுனால் இங்கே வந்து கிளைமேட் வந்து மேக்சிமம் ரொம்ப சூடாயிருக்காது ரொம்ப குளுராயிருக்காது நார்மலான கிளைமட்டாயிருக்கும் அங்கே அருமை என்னென்னு வந்து பார்த்தீங்னா குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்த்தியாயிருக்கும் அதுவந்து எக்ஸ் சோவியத் கண்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து சோவித் கண்ட்ரிலருந்துச்சு அருமேனியா வந்து அதனால வந்து அங்கே அருமேனியாவில் ஜாஸ்த்தியாக வந்து விண்ட்டர் டைமில் பனிப்பொழிவிருக்கும் ஸ்னோ அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்த்தியாயிருக்கும் மயினஸ்சு பதினைஞ்சி மயினஸ் பதினாறு மயினஸ் இருபதுன்லாம் கூட போகும் குளிர் தான் ஜாஸ்த்தி அப்புறம் அங்கே எந்தெந்த நாட்டுக்காரங்கள் படிக்கலாம் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்கனால் பக்கத்தில் ஈரான் இருக்குது ஈரானில் அப்புறம் ஈராக்லேருந்து குறிப்பாக சொல்லணுனா குருதிஸ்த்தான்கிற ஒரு அட்டோனோமஸ் ஸ்டேட்டிருக்கு அங்கிருந்து இருக்கிறாங்க அப்புறம் ஜேடன் அரபு கண்ட்ரீஸ்லிருந்து நிறையா பேர் படிக்கிறாங்க அப்புறம் வந்து லண்டன்லிருந்து அமெரிக்காலேருந்தும் ஸ்டூடண்ஸ் வந்து படிக்கிறாங்க